ஹலோ அருண் ஹோட்டலுங்களா ஆ நான் ஆட்ரு பண்றேனுங்க ஆமா கேட்டுக்குங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸுங்க ஆ ஆமாங்க அது வந்து நீங்கள் போன வாரம் நான் உங்கள் கிட்டே ஆட்ரு பண்ணிருந்தேங்களா நீங்கள் அப்போ வந்து ஒரு கார்டு குடுத்துருக்கிறீங்க அதுல வந்து ரிடிம் சைஸு செய்றோன்னு சொல்லி போட்ருக்கிறீங்க சரிங்களா ஆமாங்க ம் போன வாரம்தாங்க அந்த கார்டில் வந்து போட்ருக்கிறீங்க ரிடிம் சைஸ் செய்றோன்னு போட்ருக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து எனக்கு அது ரிடிம் நாங்கள் செல்லில் அனுப்புறோம்ங்க ம் ஆமாங்க அனுப்புறேன் நீங்கள் வந்து அது அமௌண்ட் வந்து எவ்வளோ தள்ளுபடி செய்யுறிங்க என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு அனுப்புங்கள் செல்லில் அனுப்புங்கள் நீங்கள் அந்த டிப் பார்த்து லன்ச் ஆட்ரு பண்ணியிருக்கேன் இல்லைங்க அது வந்து நீங்கள் கொடுத்து விட்றிங்கள டெலிவரி தம்பிக்கிட்டே நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி ம் ஆமாங்க நான் கொடுத்து விட்டுறங்க நீங்கள் அது பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா சரிங்க எவ்வளோ நேரம் ஆகும்ங்க அரை மணி நேரம்ங்களா சரிங்கண்ணா நான் கொடுத்து விட்டறங்க